வெளியில் நாங்கள் டிராவல் இப்போது வெளியே டிராவல் பண்ணியிருக்கேன் தென் பெங்ளூர் கர்நாடகா அங்கே ஸ்ட்ரேவல் பண்ணி போயிருக்கோம் மேரேஜ் டிரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டிரிப்புக்காக கர்நாடகா போயிருந்தோம் நல்லாயிருந்துச்சி ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு வேறு ஸ்டேட் வேறு லாங்குவேஜ் ஸோ அந்த லாங்குவேஜை தட்டு தடுமாறி பேசும் போது இது ஒரு ரொம்ப நெருக்கடியாகவும் இருந்துச்சு அதே சமயம் புதுசாக ஒரு லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணிண மாதிரியும் இருந்துச்சு ஸோ அந்த அந்த ஊர் ரொம்ப ரொம்ப பெங்ளூர் ரொம்ப குளிரா இருந்துச்சு ஸ்டில் கர்நாடகா புது புது ஏரியா புது புதுவிதமான மனிதர்கள் புதுவிதமான விஷயங்களை பார்க்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா அதர் லாங்குவேஜ்ஜை வந்து லேர்ன் பண்ணிணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் இருந்துச்சு அங்கே வந்துட்டு தெலுங்கு கன்னடம் மிக்ஸுடு ஹிந்தி பேசினாங்க ஸோ நான் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணிணேன் ஆக்சுவலி நான் தமிழ் எடுத்தேன் அங்கே லாங்குவேஜ் வந்துட்டு கன்னடம் கன்னடம் பேசுறது அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்கள் கன்னடம் பேசும் போது ரொம்ப ரொம்ப டிஃபிக்கல்ட்டாக இருந்துச்சு அந்த புள்ளைங்களுக்கு என்ன புரிய வைக்கிறதுக்கு ஸோ அதெலாம் டிராவல் பண்ணும் போது நல்லா இருந்துச்சு அந்த புது அனுபவம் நல்லா இருந்துச்சு அந்த கர்நாடகா மாநிலத்துக்கு டிராவல் பண்ணி அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணும் போது புதுவிதமான அனுபவம் சின்ன சின்ன பிள்ளைங்கள் வந்து கன்னடம் அந்த பிள்ளைங்கள் தமிழ் எனக்கு புரிய வைக்கவும் நான் அந்த பிள்ளைங்களுக்கு தமிழ் புரிய வைக்கவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாவே இருந்துச்சு ஆனால் நல்லாருந்துச்சு ஒரு புது வித அனுபவமாக இருந்துச்சு அங்கே ஒன் இயர் அந்த திரும்பி வரும் போது நிஜமாவே மனது இல்லை அங்கேருந்து வர்றத்துக்கு நல்ல மனிதர்கள் நல்ல நல்ல ஏரியா நல்லா இருந்துச்சு அந்த இடமே